இப்போ மீன் பிடிக்கறதினால வந்து தண்ணி வந்து மாசடையாது மீன் பிடிச்சம்னா தண்ணி வந்து நமக்கு தான் நல்லது ஏன்னால் அதில் உள்ள மீனோடைய கழிவுகள் அது எல்லாமே நம்ம வந்து நீக்கிவிடுறோம் மீன் வந்து பிடிச்சி சாப்பிட்டம்னா மனுஷனுக்கு வந்து நல்லது உடம்புக்கு நல்லது இப்போ எதனால தண்ணி வந்து மாசடையுது அப்படின்னா இப்போ மழை நீர் பெய்கிற தண்ணி வந்து மக்கள் யாருமே சேவ் பண்றதில்லை மழை பேஞ்சுட்டு அந்தந்த இடங்கள்ல வந்து தாவுகள் குட்டைகள் ரோட்டோரங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து மழைநீரோடைய தண்ணிகள் வந்து தேங்கிக் கிடக்குறது அதில் வந்து மக்கள் யாருமே ஒரு இதாக ஒரு பொருட்டாக அந்த தண்ணிகளை கருதி வீட்டில் ஒரு மொட்டை மாடி கிணறு இல்லை இல்லை ஏதோ இல்லை வந்து தாழ்வாரத்துல தண்ணி நோண்டியோ அந்த தண்ணிகளை வந்து தேக்கி வச்சு நம்ம சுத்தம் செஞ்சாலே நம்மளுக்கு வந்து தண்ணீர்கள் வந்து மாசடையாது